நான் சேலத்தில் என்னோடய நண்பனோடய திருமண நிகழ்வுக்கு செல்லும்போது அங்கே ஒரு ஒரு புதிய கேப் ட்ரைவரை பார்த்தேன் அந்த கேபில் ஏறி அவன் மண்டபத்துக்குத் திருமண மண்டபத்துக்குச் செல்லும்போது போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது அது இருக்கறதுனால் வாகனம் ஓட்டுறவர்ட்ட போக்குவரத்து நெரிசல் இவ்வளோ அதிகமாக இருக்கறதுனால் நான் மண்டபத்துக்குத் திருமண மண்டபத்துக்கு எத்தனை மணிக்கு போய் சேரமுடியும் அப்படின்னு கேட்டேன் அவர் அதுக்கு இன்னும் ஒருமணி நேரம் அறுபது ஒருமணி நேரம் ஆறு நிமிடம் ஆகுன்னு சொன்னார் ஆனால் நான் இன்னும் நாற்பத்தி எட்டு நிமிஷத்தில் மண்டபத்துக்குப் போகணும் அதுக்கு என்னண்ணா வழி வேறு எதாவது பாதை இருக்குதா வேறு எதாவது சுற்றிக்கிட்டு எங்கேயாது போகிற போகமுடியுமா இந்த ட்ராவ போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் நம்ம வேறு எந்த வழியில் போனால் கொஞ்சம் வேகமாக போகமுடியும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் அப்படின் கேட்டேன் அவருக்கு எனக்கு இன்னொரு ரெண்டு பாதை தெரியும் ஆனால் ஒரு பாதை வந்து சுத் ர சுற்றி போகும் இன்னொரு பாதை வந்து குறுகலாக இருக்கும் அதில் எதில் போகலான்னு கேட்டார் எனக்கு குறுகலாக இருந்த பாதையில் போய் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போக முடியுமா நடுவில் எதோ ஒரு இன்னொரு கனரக வாகனமோ வேறு எதோ வாகனம் வரும்போது மாட்டிக்கிட்டம்மா நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் சுற்றிக்கிட்டு போனால் அதுக்கு எவ்வளவு நேரம்ண்ணா ஆகும் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவரு சுற்றிக்கிட்டு போனால் நம்ம ஒரு ஐம்பது நிமிஷத்தில் போயிர்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே கல்யாணத்துக்கு போயிர்லாம் ஆனால் அது நம்ம அங்கேயும் எந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பார்த்துக்கணும் அண்ணா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அங்கே எதாவது இருந்து வேறு எதாவது இங்கே போக முடியுமா வேறு எதாவது பாதை இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு விசாரித்து சொல்ல சொன்னேன் அவரும் பார்த்துட்டு மற்றவங்கட்ட கேட்டுவிட்டு விசாரித்துட்டு இல்லை கண்ணா அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் இல்லை நம்ம அந்த பக்கமே போகலாம் அப்படின்னு சொன்னாரு சரி அப்படின்ட்டு நானும் அவரு சொன்னதுக்கு அப்புறம் அதே பாதையில் போகிறத்துக்கு சம்மதிச்சேன் கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் அதே இன்னொரு போக்குவரத்து நெரிசல் வர ஆரம்மிக்கும்போது இருந்தது அவர்கிட்ட கேட்டு அண்ணா இங்கேயும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற மாரி இருக்கே போக்குவரத்து நெரிசல் வரத்துக்கு முன்னாடியே நாம்ம இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் குறுகிய பாதை எதாவது ஒன்று போனால் அதில் போக முடியுமான்னு கேட்டதுக்கு இருக்குது கண்ணு ஆனால் இங்கே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்காது வர மாரி இருக்கும் ஆனால் நெரிசல் வராது நாம் பயப்படாம இதே பாதையில் போகலாம் அப்படின்னு அவர் சொன்னார் சொன்னதுக்கப்புறம் எனக்கு மனம் நிம்மதி கொஞ்சம் அடைஞ்சுது அங்கே இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்டேன் இன்னும் கொஞ்சம் தூரந்தான் இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்ரு தொலைவுதான் நம்ம போயிர்லாம் பயப்படாதிங்கன்னு அவர் சொன்னார் சொன்னதுக்கப்புறம் அவர் கூடயே போனேன் சரியாக அவர் சொன்னமாரி என்னை கொண்டு போய் இது மண்டபத்தில் ஒரு அஞ்சு நிமிடத்துக்கு முன்னாடியே இறக்கி விட்டுட்டார் அவரு பேர் கேட்டு அவரு கேட்ட மாரியே அவருக்கான தொகையை நான் கொடுத்துட்டேன் இது ரொம்ப பிடிச்சிருந்துது